இப்போது வந்து நான் ஒரு பெண்ணை பற்றி பேசப் போகிறேன் நான் வந்து சிங்கப்பெண்ணுன்ற ஒரு புக் வாங்கி படிச்சிருக்கேன் அந்த புக்ல வந்துட்டு ஒரு பொண்ணு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டா நம்மளால முடியாதுதான் அப்படின்னு சொல்லி நான் அந்த புக்கை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவ்வளோ நான் கஷ்டப்பட்ருக்குறேன் சின்ன வயசுலேருந்தே இப்போ அந்த புக்கும் பார்த்து இன்னும் எனக்கு இன்னும் முன்னுக்கு போகணும் நம்மளால முடியும் நம்ம உலகத்தை வாழலாம் நம்ம இந்த இந்த வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத அந்த புக்குலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது வந்து நம்ம எதுனா ஒன்று முன்னுக்கு வரணும் அப்படினாக்கா நம்ம ஒரு தொழிலை வச்சே முன்னுக்கு வரலாம் இப்போது என்ன டெய்லரிங்கா அதுலேயும் ஜெயிக்கலாம் இல்லை வேறு எதுனா வேலையா எல் பொண்ணால் சாதிக்காதது ஒன்றுமே இல்லை ஃப்ளைட் ஃப்ளைட்டுங்க கூடம் ஓட்டலாம் நம்ம அந்த அளவுக்கு இருக்குது இப்போ வந்து நான் வந்து நிறைய மோஸ்ட்லியாக படிச்சதே பைபிள் தான் பைபிள் ரீடிங் தான் பைபிள் எடுத்தாலுமே சரி இந்த வசனம் இந்த வச்சு நான் படித்தா நமக்கு இது நல்லாயிருக்கும் கடவுள் நமக்கு நல்லதே அருள்வாரு அப்படின்ட்டு நான் அந்த பைபிள் எடுத்து திறந்தனாலு மே எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அதில் ஒரு நல்ல பே பேரக்ராஃப் கொடுப்பாரு அதை படிச்சோனாலுமே என் மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் நம்ம வாழலாம் உலகத்தில் முடியாதது ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணால் எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு